குடும்பத்திலன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆண் மற்றும் பெண்ணுக்கே சமமான பங்கு இருக்குது அதை குடும்பத்தில் நிர்வகிக்கிறது ஆண் நம்ம பேசிக்கிட்டாலும் அதன் பின்னணியில் இருக்கிறது ஒரு எழுபத்தி எழுபதுலேருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் அது பெண்களோவோ கூடியதாக தான் இருக்குது ஆண் வந்து வேலையில் சம்பாத்தியம் செய்யுறது அவனோடய வேலையாக இருந்தாலும் அதை பொறுப்பாக அதை வந்து கட்டிக் காப்பவரோடு நம்மளுடைய மகள் பெண்கள் தான் ஆக இருவருக்குமே சமமான பங்கு உண்டு இதில் எது கொஞ்சோம் முன்ன பின்னேன்னு போனாலும் அது சீரான சமமாக இருக்காது அதனாலே இரண்டு பேருக்குமே சரிசமமான பங்கு உண்டு குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் வேலையை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு குடும்பத்தைப் பொருத்து மாறுது அதை நம்ம ஒரு வரையிறைக்குள்ளே கொண்டு வர முடியாது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணே வந்து எல்லா வேலைகளையும் வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய குடும்பங்களும் இருக்குது இன்னும் சில குடும்பங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சில ஆண்கள் உதவியும் செய்வாங்க வீட்டு வேலைகளில் சிறு சிறு உதவிகளும் செய்றாங்க இன்னும் இப்படியாக மாறுப்பட்ட சூழல் தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது பொறுப்பெலாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த மேலை நாட்டு கலாச்சாரங்கலெலாம் எப்போன்னு நம்ம கொஞ்சோம் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்ததோ அது வைச்சே இது நீயும் செய் நானும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான வாதங்கள் சில இடங்கள்லையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்படியாக ஒரு குடும்பம் வந்து ஏ எப்படி நிர்வாகிக்கப்படுது அது என்ன அப்படிங்கிறதலாம் நின்று கவனிச்சோம்னால் அதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்குமே சரிசமமான பங்குண்டு என்பதை நம்ம கவனிக்கணும்